சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஹலோ வணக்கம் சார் சார் நான் வந்து எஸ்எம்ஜே அப்பார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன் சார் என் பேர் ஈஸ்வரன் உங்கள் பேர் சார் நீங்கள் யார் பேசுகிறீங்க சரி சார் சரி சார் சரி சரிங்க சார் சரி சார் இப்போ இப்போ ஒரு வருஷம் இருக்கும் சார் நம்ம ப சர்வீஸ் பண்ணி இப்போ நம்ம அப் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து என்னங்க சார் ஆ ஆ சரி சார் சரி சார் சார் போன வருஷம் பண்ணிணது சார் சர்வீஸு இந்த வருஷம் பண்ணலை சார் இனிமேல் தான் பண்ணணும் இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மொத்தம் ஒரு பன்னெண்டு பதிமூணு ஏசி ஓடுது சார் அதில் வந்து ஒரு நாலு ஏசி மட்டும் ரிப்பேர் ஆகி கிடக்கு சார் அதை சர்வீஸ் பண்ணி சரிப்பண்ணி ஓட வைக்கணும் சார் அதுக்கு அது எப்படி சார் ரேட்டெல்லாம் ரீஸனபுளாக வாங்குவீங்களா இல்லை அதிகமாக மற்ற இடத்த காட்டிலும் மற்ற கம்பெனிகளை காட்டிலும் நீங்கள் ப்ளஸ்ஸு டிஸ்கவுண்ட் பண்ணியாந்துத்தருவீங்களா ஏதாவது குறைச்சு வாங்குவீங்களா எக்ஸ்சஸ்ஸாக ரீசனபுளாக இருக்குமா சரி சார் ஆ ஆ ஆ

சரிங்க சார் இன்றைக்கு நான் சொன்னால் உங்களை இன்ஃபார்ம் பண்ணால் என்றைக்கு சார் வருவீங்க வர சொல்லுவீங்க

சரி சார் அப்போ நான் அந்த வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சு வச்சுட்றேன் சார் நீங்கள் ஆ ஆ ஓகே சார் சரி சார் நான் சொல்கிறேன் சார் சார் இதில் அனுப்புகிறேன் சார்